இப்போ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஃபஸ்ட் இன்பங்கள் சின்ன பிள்ளைல நான் ரொம்ப ஜாலியாயிருந்தேன் எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப என் மேலே பிரியமாக இருப்பாங்க எங்கள் அண்ணன்கள் மேலேயும் பிரியமாகருப்போம் படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னை படிக்கவச்சது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா நான் கேட்டதெல்லாம் நல்லா வாங்கித் தருவாங்க நான் எது கேட்டாலும் உடனே செய்வாங்க அது மாதிரி எங்கள் ஊர்லயும் ரொம்ப ஜாலியாகருக்கும் விளையாட போனோம்னால் எங்கள் பசங்களோடய ஜாலியாக விளையாடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இப்போ நான் படித்து முடித்துட்டு வேலைக்குன்னு சிங்கப்பூர் போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சி எனக்கு இந்த ஊரை விட்டு எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாகருந்துச்சி

அங்கே போய் வேலையும் ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி பார்த்தேன் குடும்ப சூழ்நிலைக்காக இப்போ அங்கே வந்து நம்ம மாசம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் ஆரம்ப சம்பளம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிக்கப் பண்ணி ஒரு ஃபோர்மேன் சூப்பர்வைசர் லெவல்ல மெயின்டைன் இதாகி ப்ரொமோஷன் ஆனேன் அதுக்கப்பறம் எனக்கு சம்பளம் ஈக்குவலாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சம்பளம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊரில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எல்லாரோடய குடும்பத்தோடு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலை இருந்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்துட்டு கல்யாணத்தை பண்ணுறப்ப நான் பிரிஞ்சு இங்கே வந்துட்டேன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாகருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதுதான் என்னோடய ஒரு இன்பமும் துன்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்